கல்வியில் வந்து தமிழ் மொழிதான் ஃபஸ்ட்டாக இருக்கு நாங்கள் படிச்சது எல்லாம் வந்து தமிழ் மீடியம் தான் அதே மாதிரி தமிழில் இப்போ தமிழ் வழி கல்வியில் படிச்சவங்களுக்கு தான் இப்போ வந்து இட ஒதுக்கீடு நிறைய தராங்க தமிழ் மொழி பயின்றவங்க தான் நிறைய பேர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தமிழ் வழி கல்வியில் வந்து அதுக்கு ஒரு இட ஒதுக்கீடு தராங்க அதே மாதிரி வேறு ஏதாவது மேற்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா ஆமாம் தமிழ் மொழி படிச்சோம்ன்னா நமக்கு மற்ற மொழி எல்லாமும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அதனால தமிழ்மொழி பிரதிநிதித்துவமாக தான் இருக்குது